இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஒன்று என்னுடைய பிறந்த நாள் பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அம்மாவோட பிறந்த நாள் பத்தம்பது ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு தம்பி பிறந்த நாள் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்ப எழுவத்தி நாலு அப்பாவோட பிறந்த நாள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று என்னுடைய ஃப்ரெண்டு பிறந்த நாள்